ஆமாம் வழிபாட்டின்போது குறிப்பான்னால் பொங்கல் சொல்லலாம் பொங்கல் போது பொங்கலுக்கு முன்னே வந்து ஒரு சிலர் வந்து பொங்கல் அப்போ வந்து க கறி சமைக்க மாட்டாங்க அந்த கடைசி நாள் கரிநாள்னு வரும் அந்த நாளில் தான் வந்து அவங்க வந்து கறி சமைப்பாங்க எல்லாம் உறவினர்களெலாம் வர சொல்லி அன்றைக்கி எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில இடத்துல வந்து அதாவது நாங்கள் எங்கள் பக்கம் வந்து எப்படின்னாக்கா பொங்கல் ஆரமிக்கிறத்துக்கு முதல் நாளே வந்து நாங்கள் கறி சமச்சு பெரியவங்களுக்கு படையல் இட்டுவிட்டு மற்றவங்களையும் கூப்பிட்டு நாங்கள் இது பண்ணுவோம் ஒ ஒரு ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி செய்வாங்க ஒரு சிலர் வந்து நாங்கெளெல்லாம் வந்து முதலிலே முதல் பொங்கல் ஆரமிக்கிறத்துக்கு முதல் நாள் போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க அன்றைக்கே நாங்கள் வந்து கறி சமச்சு எல்லோரும் உறவினர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போட்டிருவோம் மற்ற இன்னொரு பக்கமெல்லாம் பார்த்திங்னாக்கா அது கடைசி நாளாக கரிநாள்னு ஒரு நாள் வரும் அந்த நாளில் செய்வாங்க இது தான் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம்